எங்கள் பகுதியில் மருத்துவமனை சேவைகள் அப்படினு சொல்லி பார்த்தா நல்லா தான் இருக்குது என்ன ஒன்று அப்படி சொல்லி பார்த்தா அதிகமாக காசு தான் வாங்குகிறாங்க ஒரு ஹாஸ் ஒரு மருத்துவமனைனு சொல்லி போனால் ஐந்நூறுரூபா ஆறு நூறுரூபா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தினா இப்போ இருக்குது ஆனால் முன்ன இருந்ததை விட இப்போ ந என்ன இருக்குன்னால் விலைகள் வந்து அதிகமாக இருக்குது தரமாக இருக்குனு சொல்லி பார்த்திங்கினா ஒரு அளவுக்கு தரமாக இருக்குது ஒரு அளவுக்கு வந்து பார்த்தினா அதோடய பவர் வந்து அதிகமாக வந்து தராங்க இதனால் வந்து பார்த்திங்கினா அந்த மருத்துவ சேவையே அப்படிங்குறது வந்து பார்த்திங்கினா ஒரு அளவுக்கு முன்னேறி இருந்தாலுமே அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு திருப்தியாக வந்து இல்லை அந்த கோவிட் அப்போயுமிலே வந்து பார்த்திங்கினா நிறையா வந்து பார்த்திங்கினா மருத்துவ சேவை அப்படிங்கிறது ஒரு அளவுக்குக் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரி எங்கள் பகுதியில் தெரிஞ்சு அதை இன்னும் நல்லா விரிவுப்படுத்தி இருந்தாங்கன்னால் மக்களும் நிறையா பயன் அடைஞ்சி இருப்பாங்க மருத்துவ சேவை அப்படினு சொல்லி பார்த்தா முன்ன இருந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு முன்னேறி இருக்குது அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கினா காசும் வந்து அந்த அளவுக்கு அதிகமாயிருக்குது முன்ன இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கினா மக்களுக்கு அதிகம் பயன் உள்ளதாக தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கினா ஒரு மக்கள் பணக்காரங்களுக்கு ஒரு அளவுக்கு சமாளிக்க முடியும் அந்த ஏழை மக்கள்லாம் வந்து பார்த்திங்கினா இதனால் பெரிய கஷ்டம் தான் படுறாங்க ஒரு டானிக்கு எதாவது ஒரு மாத்திரை வாங்கினாலுமே வெலை வந்து அதிகமாக தான் இருக்குது இல்லை அப்டி கம்மியாக இருந்தாலுமே அதோடய பவர் வந்து பார்த்திங்கினா அதிகமாக இருக்குது காய்ச்சல் ரெண்டு நாள் மூணு நாள் சரியாகாத காய்ச்சல் ஒரே நாளில வந்து பார்த்திங்கினா சரியாகிற மாதிரி பவர் அதிகமானதாக த தர ஆரம்பிக்கிறாங்க அப்படி தர கூடாது நாம்ம என்ன தான் பண்ணாலுமே கொஞ்ச கொஞ்சமாக சரியானால்தான் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் மருத்துவ சேவை அப்படினு சொல்லி பார்த்திங்கினா முன்ன இருக்கிறப்ப இப்போ ஒரு அளவுக்கு பெட்டராக தான் இருக்குது இதல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்கள் பகுதியில் பார்க்குறப்ப இது ஒன்றுதான் வந்து பார்த்திங்கினா கொஞ்சம் இதாக இருக்குது மீதி எல்லாம் ஒரு அளவுக்குக் கரெக்டாக தான் இருக்குது